மொபைல் ஃபோன் ப்ளூ டூத் இயர் பட்ஸ்செல்லாம் வந்துட்டு நானே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அது கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது அதில் அதில் பாதிப்பு இல்லாததே கிடையாது சொல்லப் போனால் அதுதான் உண்மை நம்ம மொபைல் ஃபோன் பாதிப்பு தான் ஃபோனு பாதிப்பு தான் ப்ளூ டூத்து ஹெட் செட்டு பாதிப்பு தான் எல்லாமே பாதிப்பு தான் ஆனாலும் நம்மளால் பயன்படுத்தாமல் இருக்க முடியல முன்னாடி ஃபோனு இல்லாமல் இருக்கலாங்கிற ஒரு காலக்கட்டம் இருந்துச்சு இப்போ ஃபோனே இல்லாமல் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு காலக்கட்டம் வந்துருச்சு நம்மளாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காயெல்லாம் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலம வந்துருச்சு இருந்தாலும் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிணோம்னா கண்டிப்பாக நம்ம மூளையை பாதிக்கும் நம்ம கண்ணை பாதிக்கும் அது எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கும் சொல்லியிருக்காங்க நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நானும் கேட்கறதில்ல ஏன் நான் சொல்கிற நிறையா பேரும் கேட்கறதும் இல்லை நான் கேட்காம இருக்கிற மாதிரி தானே மற்றவங்களும் கேட்காம இருப்பாங்க அந்த மாதிரி தான் ப்ளூ டூத் ஹெட் செட்யெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக காதைப் வலிக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஓரளவு சௌண்டு வைப்போம் அது ஒரு மாதிரி நல்லா ஒரு சௌண்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம் அது நல்லாயிருக்கும் ஃபுல் சௌண்டு வைச்சம்னா சூப்பராக இருக்கும் அது கேட்க நல்லாயிருக்கும் ஆனால் காதுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அது பின் பிற்காலத்தில் தான் தெரியும் நேரம் காலம் இல்லாமல் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படி ஆகிருச்சி நிலம யாரும் இப்போ யாருக் கிட்டே சொன்னாலும் இப்போ நம்ம இதை இதெல்லாம் இது வந்துட்டு தீங்கு தான் இல்லைன்னு சொல்லல்லை இதை நம்ம இந்த கெட்டது வந்து நம்ம யார்கிட்டையாது சொல்கிறோம் அப்படின்னா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க இப்போ நம்மள்ட்டே இப்போ நான் நம்மள்ட்டே சொன்னால் நம்மளே மொதல் கேட்க மாட்டோம் அப்புறம் எப்படி மற்றவங்க போய் கேட்பாங்க இப்போ நான் ஒருத்தாண்ட்ட சொல்கிறேன் இப்போ ஃப்ரெண்டுகிட்டே சொல்கிறேன் அது டேய் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதேடா அப்படின்னா அவன் பூமர் மாதிரி பேசாதடா அப்படின்பான் ஆனால் இது நடக்கிறது தான் நடமு நடைமுறையில இருக்கிறது தான் கண்டிப்பா நடைமுறையில இருக்கிறது தான் பூமர் மாதிரி பேசாதடான்னு கண்டிப்பாக சொல்வான் இதைப் பற்றி இதை இப்போ ஏன்டா இதைப் பற்றி பேசிகிட்ருக்க இதை இப்போ நீ சொன்னால் நீ கேட்பியா அப்படின்பான் நீ முதல்ல கேட்பியா அப்படின்பான் நானே கேட்க மாட்டேன் தான் கண்டிப்பாக பாதிப்பிருக்குது ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தோம்னா மலட்டுத்தன்மை கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வரும் படுத்தும் நம்மள பார்க்கலாம் தப்பில்லை ஒரு ஓ குறிப்பிட்ட நேரம் வரையும் தான் பார்க்க முடியும் ஓரளவு பார்க்கலாம் இப்போ நம்ம அதையே பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் கண் மூளை நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் நம்ம நமக்கு எந்த வேலையும் செய்ய ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் அதை பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த ப்ளூ டூத் வெச்சுக்கிட்டு இந்த வண்டியில் போகிறப்பல்லாம் வந்துட்டு அதை மாட்டிக்கிட்டு இந்த ஹாரன் சௌண்டு அடிக்கிறதே கேட்காம எனக்கென்னான்னு போகிறது காதில் ஹெட் செட்டு போட்டுக்கிட்டு ஸோ அது போட்டிருந்தா காது வீண் மட்டும் வீணாக போகாது ஆளே க்ளோஸ் ஆகிருவான் ரோட்டில் போகிறப்பலாம் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு ஹாரன் அடித்தா சௌண்டு கேட்காம திரும்பிக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது ஆள் க்ளோஸு செத்துடுவான் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு பிரச்சினைகள் இருக்குது நம்ம இதில் ஆனால் அதை ஒருத்தணும் யாரும் கேட்கவும் மாட்டானுங்க ஒன்றும் செய்யவும் மாட்டானுங்க நம்ம சொன்னாலும் நம்மள தான் கேலி பேசுவாங்க இது தான் என்னோடய கருத்து